விளையாட்டை தங்கள் தொழிலாக கருதும் யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்டின்னு சொல்லிட்டு கேட்டுருந்திங்க என்னுடைய பள்ளியோடய உடற்கல்வி ஆசிரியர் வந்துட்டு விளையாட்டை அவருடைய தொழிலாக பார்க்கறாரு ஸோ விளையாட்டு மேல் நிறைய பேர் ஃபேஷனோடு இருக்காங்க நிறைய தேசிய அளவில் அந்த மாதிரி நிறையா அச்சீவ் பண்ணிகிட்டே போகிறாங்க பள்ளியில் நடக்கிற விளையாட்டு போட்டிகளில் மாணவர்கள் அதிகமாக பங்கேற்கிறாங்க சொல்லப்போனால் நான் வந்துட்டு நிறைய விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று நிறைய பரிசுகள் பெற்றிருக்கேன் இந்த மாதிரி பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகள் நடத்தும் போது மாணவர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்று அவங்களுடைய உடல் நலத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க விளையாட்டை அவங்கவங்க தொழிலாக கருதும் போது அவங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்குது பலன் அப்போவே கிடைக்கலனாலும் ஒரு சில நாள் கழித்து அவங்களுக்கு புரிய வருது பள்ளிகளில் நடக்கிற விளையாட்டு போட்டிகள் ஒன்று உள்ளுக்குள்ளவே விளையாட்டுற மாதிரியும் இருக்கலாம் இல்லை மைதானத்தில் விளையாடுறதாவும் இருக்கலாம் அவங்கவங்க அவங்கவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து விளையாடுறாங்க ஸோ இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்தும் போது நிறைய குழந்தைகள் ஆர்வமாக பங்கேற்பாங்க இதனால பள்ளிக்குப் போகணும் அப்படின்ற ஆர்வமும் குழந்தைகள் மத்தியில் அதிகமாக இருக்கும் பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகள் நடத்தலை அப்டின்னாலோ இல்லை விளையாடுறத்துக்கான ஒரு நேரத்தை தனியாக ஒதுக்கலை அப்டின்னாலோ குழந்தைகள் கிட்ட ஒரு சுறுசுறுப்பு இருக்காது அந்த மாதிரியான சுறுசுறுப்பு ஏற்படுத்துகிறதுக்காக இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் அடிக்கடி நடத்துகிறது ரொம்ப முக்கியம் விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசு கொடுத்து அவங்கள ஊக்குவிற்கறதுனால் அவங்க விளையாட்டில் மட்டும் மேம்படாமல் அவங்க வந்துட்டு சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி அவங்க மேலும் மேலும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும் இப்படி விளையாடும் போது அவங்க பள்ளி அளவில் மட்டும் விளையாண்டு ஜெயிக்காமல் இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோம் அடுத்து லெவலுக்கு போகணும் அடுத்து படி ஏறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றி அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அவங்க விளையாடும் போது அது நம்மளுடைய தேசத்துக்கு பெருமையாக மாறும் நிறைய வீராங்கனைகள் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இருந்து அவங்க தங்களை தாங்களே ஊக்குவித்து அவங்களுடைய விளையாட்டை தொழிலாக பார்த்துட்டு இருக்கற அவங்களோடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் ஊக்குவிற்கிறனால் அவங்க மேலும் மேலும் வளர்ந்து நிறைய பெருமைகளை தேசத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க